இப்போ எங்கள் ஊருன்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது நான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்ரூபா எங்கள் ஊர் நன்னிலைத்துலேருந்து நாகப்பட்டினம் போகிறதுக்கு பதினாரூபா எங்கள் வீட்டில வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அப்போது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறும் முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து பன்னெண்ட்ரூபா பதிமூன்ட்ரூபா அந்தமாரி தான் பேலன்ஸ் இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் என்னை ரொம்ப பாதிச்சது பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக இருந்தால் காசு நல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல நான் வந்து சொல்கிற விஷியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நடந்த விஷயத்தை சொல்றேன்